ஹலோ வணக்கம் வணக்கங்க ஃப்ளிப்காட் கஸ்ட்டமர் கேருங்களா ஆ என் பெயரு ஸ்ரீஹரிங்க இந்த மாதிரி மொபைல் வீவோ வி ட்வெண்ட்டி ஃபை ஆட்ரு பண்ணிருந்தேங்கள் அது ஆட்ரு பண்ணி அவரு கொண்டு வரார் தான் டெலிவரி பாய் எதோ பே பேக்கேஜை ஓப்பன் பண்ண சொன்னேங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாரு ஓப்பன் பண்ணி பார்த்தாரா மொபைல் டேமேஜாக இருந்துச்சுங்க இப்போது எனக்கு இந்த மொபைல் வந்து நான் ரிட்டன் ரிட்டன் போட்டுவுட்டுருங்க எனக்கு வந்து அமௌண்ட்டு வந்து ரீபேமெ ரீபேமெண்ட் பண்ணி தரீங்களா மொபைல் டேமே டேமேஜ் ஆகிருச்சிங்க இப்போ நான் ரிட்டன் பண்ணிட்டேன் நீங்கள் தான் எனக்கு பேமெண்ட ரீ ரீபேமெண்ட் பண்ணணும் நான் வந்து இப்போது மொபைல் வந்து வேண்டாம்னு சொல்லி நான் ரீபேமெண்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து மொபைல் அமௌண்ட் வந்து எனக்கு ரீபேமெண்ட் பண்ணி தரணும் நீங்கள்